சேலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து என்ன உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஆரியோம் ஒரு இடங்கள்ல போடுவாங்க அப்புறம் நெல் போடுவாங்க கரும்பு சாகுபடி கல்லக்கா அப்புறம் தேங்காய் இந்த மாதிரியெல்லாம் விவாசாயம் இதில் ப இது பண்ணுவாங்க அப்புறோம் அப்போ குத்தகைக்கு போய் அந்த மாதிரி இது பண்டி கொள்ளு அவரை இந்த மாதிரி எல்லாம் விவாசாயம் இது பண்ணுறாங்க அப்புறம் நெசவு அந்த ஏ அந்த துணி நெய்கிறத்தாவுது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துணி அந்த மிசினை நெ இது பண்ணுறது நெய்கிறது வந்து அந்த இது பண்ணுறாங்க எலமல்லையில் சேலத்தில் அப்புறோம் ஆட்டையாம்பட்டியில் சேலத்தில் வந்து ஆட்டையாம்பட்டியத்தில் வந்து முறுக்கு தொழில் வந்து அதிகம் இது பண்ணுறாங்க முறுக்கு கை கையில் இது பண்ணி அது இடமே அந்த அந்த இதே அந்த இடத்துலையே ஆட்டையாம்பட்டியில் வந்து இந்த முறுக்கு விற்பாங்க சொன்னா நல்லா அது ஒரு தொழில் எல்லாம் ம ஊருகளும் அந்த ஊரு ஃபுல்லாவும் முறுக்கு கை முறுக்கு இது பண்ணி அது ஒரு வியாபாரமக செய்கிறாங்க அந்த மாதிரி விற்கிறாங்க இதில் வந்து ஸ்டீல் ஆலையம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் நிறையாவே தொழில் கைத்தொழில் இது பண்ணுறாங்க ஜவுளியும் அதே மாரி கடைகள் கடைகளில் தான் வந்து வீட்லேயே நெசவு தொழில் பண்ணி கடைகளில் போய் அங்கே துணியெல்லாம் இது பண்டி எலமல்லையில் வந்து அந்த சேலைங்க வேஸ்டி இது அது மாதிரி எல்லாம் அந்த இதுயெல்லாம் தொழிலென்று சொ இது பண்ணி அந்த ஒரு தொழிலாக கைத்தொழில் பண்ணுறாங்க அப்புறம் வீட்டு வீட்டுங்களுக்கு வந்து துணி வியாபாரம் பண்ணுறது இது பண்ணி அது ஒரு கடைகளில் போய் அதை வாங்கிட்டு வந்து வீட்டு வீட்டுகளுக்கு கொண்டு வந்து அது விற்பாங்க அது மாதிரி ஒரு இது இது பண்ணுவாங்க அதே அதே மாதிரி இந்த பினாயிலு இந்த ஐட்டங்கள்லாம் அந்த சோப்பாயிலு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வீட்டில் கலந்து அது ஒரு தொழில் மாதிரி சேலத்தில் இது பண்ணுறாங்க அந்த மாதிரி தொழிலுங்கெல்லாம் பண்ணுறாங்க ம கடைகள் எல்லாம் கூட அந்த இதெல்லாம் கலந்து எடுத்துட்டு போய் அந்த கடைகளெல்லாம் சேல்ஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு தொழிலாக அவங்க தான் பண்ணிட்டு வராங்க சேலத்தில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்களில் தக்காளி ஒவ்வொரு இடங்களில் போட்டுருக்கறாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் அதெல்லாம் அதில் வந்து தக்காளி இதெல்லாம் கொண்டு போய் அந்த உழவர் சந்தைங்களில் மார்க்கெட்டுகளெல்லாம் கொண்டு போய் விவசாயிங்க வந்து அந்த காய்கள் எல்லாம் அதில் கொண்டு போய் இது பண்ணோன்னா அறுவடை பண்ணோன்னா அந்த காய்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த உழவர் சந்தைகளெல்லாம் அதில் ஒரு வியாபாரம் பண்ணி அந்த மாதிரி ஒரு தொழில் இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் தெரியும் இவ்வளோ தான் அதெலாம் தெ தெரியும்